எனக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்க அப்படினாக்க ரொம்ப படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்க அப்படினாக்கா மேரேஜ் வந்து அலைன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ மேரேஜ்க்கு அலைன்ஸ் பண்ணும் போது வந்து பார்த்தாங்க பார்த்தோனே பிடிச்சிருந்துச்சி அதனால் என்ன பண்ணிவிட்டாங்க அப்படினாக்கா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க எதிர் பாராத மேரேஜாக இருந்துச்சு திடீர்னு படிச்சுட்டு இருக்கும் போதே எட்டே நாளில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அதுவே எனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அது அப்படி ஒரு நாள் அப்படி நடக்கும் நான் வந்துட்டு என் லைஃப்லே நான் வந்து நினச்சி பார்க்கல எட்டு நாளில் என்னோடய மேரேஜ் வந்துட்டு முடியும்ன்ட்டு அதுவே எனக்கு என்ன பண்ணும்னா சுவாரஸ்யமான மெசேஜாக இருந்துச்சு